ஒரு செயல்முறை செயல்படுத்தும் பொழுது அதற்கு வந்து நம்ம ட்ராப்ட் எடுக்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்கள் அந்த ட்ராஃப்ட் வந்து எப்படின்னா எந்த மாதிரி எடுக்கணும் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவை அதற்கேற்ப என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதற்கேற்ப என்ன பண்ணுன்னா நம்ம நியூ செ செய்திகள் சேகரிக்கணும் அப்போ செய்திகளை சேகரிச்சிகிட்டு அந்த ட்ர செய்திகள் மூலமாக ஒரு ட்ராப்ட்டை எழுதணும் அப்போ எழுதயில் நம்மளுக்கு என்ன முக்கியமாக தெரிதோ அதை வந்து கரெக்டாக இது பண்ணி வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக எழுதி பார்த்துக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை வாஸ்ச்சு பார்த்து அதில் நம்மளே எதும் மாற்றங்கள் செய்ய முடியுமான்னு பார்க்கணும் அப்படியே மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நம்மளே மாற்றங்கள் செய்யலாம் அப்படி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது இல்லை நம்மளுக்கு மேலே அனுபவம் மிக்கவர்கள் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படி செய்யறது மூலமாக அது வந்து என்னாகும் ஒரு நல்ல செயல் வடிவத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அனுபவமிக்கவர்கள்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் எழுதின ட்ராப்ட்டை வந்து அப்படியே கொடுக்க வேண்டியது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சு பார்த்துட்டு இதில் இந்த மாற்றங்கள் செய்யணும் அதை செய் அதை மாற்றணும் இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்க அறிவுரை கூர்றாங்கள் இல்லையா அந்த அறிவுரையை நம்ம கேட்டு ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப இந்த மாற்ற சே நம்ம எழுதுன ட்ராப்ட்யில் என்ன பண்ணுன்னா மாற்றணும் அப்படி மாற்றுவதன் மூலமாக அவர்கள் கூறிய அறிவுரைக்கேற்ப மாற்றணுமாபாங்க நம்ம என்ன எதிர்பார்க்கறமோ அந்த செயல் வடிவத்தை அந்த ட்ராப்ட்டில் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால்தான் நம்ம எழுதக்கூடிய செயல்கள் எழக் எதாது எழுது ஏ நினைக்ககூடிய செயல்கள் அனைத்தும் எழுத்து வடிவில் கொண்டு வந்து ஒரு நல்ல முயற்சி அதாவது நல்ல முடிவினை நம்மளுக்கு வந்து எட்டுவதற்கு அது உதவி புரியுங்கிறது தான் நம்மளோடய நோக்கமாக இருக்கும் அதே சமயத்தில் அனுபவமிக்கவர்கள் கூறுறிய அறிவுரைகளை வந்து ஏற்றுக்கொள்வது முக்கியமான கட்டோம் கூட இந்த ட்ராப்ட் எழுதுறதில் ஏன்னால் அவங்க வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சினா எழுதி பார்த்து இது பண்ணிருப்பாங்கள் நிறைய இதில் வந்து அவங்க இது பண்ணிருப்பாங்கள் அதாவது நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருப்பாங்க செயல்பாடுகள் செஞ்சுருப்பாங்க அப்படி இருக்கும் நிலை அவங்க கூறக்கூடிய அறிவுரைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வது மூலமாக என்ன பண்ணலாம் ஒரு சிறந்த செயல் வடிவினை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும்